வாழை மரம் வளர்ப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எங்கள் வீட்டில் வாழை மரம் வளர்ப்பேன் வாழை மரத்தை ப முதல்ல வச்சு அதில் வர பிக்கன்றுகளை எடுத்து நிறைய இடத்தில் வாழைக்கன்று நடுவேன் அந்த வாழை கன்றை எல்லாேருக்கும் ரொம்ப கொடுப்பேன் வாழை மரத்தில் இருந்து நிறையா பயன்கள் எனக்கு கிடைக்கிது அதே நாங்கள் வாழை காய் வாழைத்தண்டு எல்லாமே நல்ல ஆரோக்கியமான முறையில் சாப்பிட்டு வருவோம் அதுவே எனக்கு தாவரங்கள் ந வளர்ப்பதற்கு நடுவதற்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்